ஒரு ஓவியம் வந்து நான் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அழகா கப்புள்ஸ் இருக்கா மாதிரி எல்லாமே வரை வேன் அந்த கப்புள்ஸ் இருக்கற மாதிரி எல்லாம் வரைஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அழகாக நல்லா பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ட்ரேஸ் அடிச்ச மாதிரி வரைவேன் ஆனால் ட்ரேஸ் வந்து நான் வரைய மாட்டேன் அதில் இருக்கா மாதிரி அப்படியே பார்த்துட்டு அதே மாதிரி வரைவேன் வரைஞ்சுட்டு பின்னாடி எங்கள் பக்கத்து வீட்டு ஆண்ட்டிஸ் அதுக்கப்புறம் அம்மா அப்பா இந்தமாதிரி எல்லோருக்குமே காமிப்பேன் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா நானே தான் வரைஞ்சேன் அப்படின்னு போய் அவங்க கிட்ட காமிக்கும் போது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னு மனசில் பயமாருக்கும் கடைசியில் பார்த்தா அவங்க வந்து ட்ரேஸ் அடிச்சுயா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் நான் வந்து ட்ரேஸ் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட உண்மையாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க நம்மலன்னா திருப்பி ஒரு டைம் வந்து நான் வரைஞ்சு காமிப்பேன் அந்த ஓவியத்தை வந்து நல்லா அழகாக வரைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாராட்டும் போது எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு எப்போயுமே ஓவியம்ன்றது வந்து ஒரு கலை அதுன்னா ரொம்ப பிடிக்கும் ட்ராயிங்னா நல்லா வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க நம்மளோடய ஃபேஸே நம்ம வரையணுன்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது அதை வந்து இன்னும் ட்ரை பண்ணல இதுக்கப்புறம் நான் வந்து ட்ரை பண்ணி அதை வந்து வரையணும் அப்படின்ட்டு ஆசை இதுக்கப்புறம் வரைஞ்சு பார்ப்பேன் அந்த மாதிரி ஃபர்ஸ்டு ஐலந்து போவேன் ஐஸு நோஸு லிப்ஸு இந்தமாதிரி வரைஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறோ நம்மளோட ஃபேஸ் வந்து நான் வரைஞ்ஜி பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த உருவம் வந்து தெரியும் ஃபஸ்டு ஒரு ரெண்டு மூணு டைம் தடுமாறி தடுமாற்றமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம போகபோக பழகி பழகி அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாமே வரைஞ்சுக்கலாம் எல்லாமே சூப்பராக அதுக்கப்புறம் அழகாக ட்ராயிங்ஸ்லாம் வரும்